வணக்கம் எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே மூட நம்பிக்கையாக நான் பார்க்கற விஷயம் என்னென்னா கடவுளையும் நம்புறவங்களும் இருக்காங்க அதே சமயம் அதோட ஆப்போசிட்டாக இறந்த ஆத்மாக்கள் இங்கே வந்து நிறையா உலாவுறது பேய் பில்லி சூனியம் இப்படி எல்லா விஷயமும் இங்கே அதுவும் இருக்குன்ட்டு நம்புகிற ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயத்தை நான் இங்கே இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் நான் பார்க்கறேன் அது என்னென்னா கடவுள் இருக்குன்ட்டுன்னா கடவுளை நம்பணும் நான் கடவுளுக்கும் நான் எதிர்ப்பாக சொல்லை விரும்பலை பேய் இருக்குன்றதுக்கும் நான் எதிர்ப்பாக சொல்ல விரும்பலை இருக்குன்றவங்க அதை முழுசாக நம்பி அதுலையே ஒரு ஒரு லெவெல்க்கு மேலே அதை நம்பி பண ஃபி நம்மளை ஃபினான்ஷியலாகவும் சரி நம்மளை ஒரு மெண்டலியாகவும் மெண்டல் ஹெல்த்தாகவும் சரி நம்மளை அது ஒரு லோ லெவெல்க்கு கொண்டு போதும்தான் நான் அதை பார்க்கறேன் அது இத இந்த மூட நம்பிக்கை வந்து அதிகரிச்சிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்கறேன் என்ன தான் டெக்னாலஜி சயின்ஸ் வளர்ந்துக்கிட்ருக்குன்ட்டு ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து இன்னுமும் அந்த பேய் பில்லி சூனியம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு அதை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகற மக்களையும் நான் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த இடத்துல வந்து இந்த பேய் பி பில்லி சூனியம் இதையெல்லாம் மூட நம்பிக்கையாக தான் நான் பார்த்துட்ருக்கேன் இந்த மூட நம்பிக்கை இங்கே வளர்ந்துக்கிட்ருக்குன்றதையும் நான் இங்கே இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி